இப்போ எனக்கு பிடிச்ச ஹீரோவை பற்றி கேட்டிருக்குறீங்க எனக்கு பிடிச்ச ஹீரோ பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ்நாட்டில் வந்து ரஜினிகாந்த் தான் ஏன் ரஜினிகாந்தை பிடிக்கும்னா அவரு ஸ்டைலு தான் சின்ன வயசிலருந்து அவர் ஸ்டைலை பார்த்து ரொம்ப வளர்ந்தவன் தான் நான் அதனால் அவர் மேலே ஈர்ப்பு அவர் சின்ன வயசுலருந்து சந்தரமுகி ஃபஸ்ட்டு படம் பார்த்ததுனால நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சின்ன வயசில் ஒரு மூணாவது படிக்கும் போது ரஜினி படம் தான் பார்த்தேன் அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதுலிருந்தே ஒருமாதிரி எனக்கு பிடிச்சிருந்துது தலைவர் படம் வந்து தலைவர்னு கூப்பிடுவோம் ஸோ தலைவர் தான் அன் அப்போத்துலருந்து இந்த வயது வரைக்கும் எனக்கு ரஜினிதான் ரஜினினால் ரஜினி படனால் ஃபஸ்ட் ஷோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அவரை போய் போய் பார்த்துருவோம் அதேமாரி கொண்டாடுவோம் அவர் படத்தை நாங்கள் அவ்வளோ ஜாலியாயிருக்கும் இப்போ கடைசியாக வந்த இந்த படம் வரைக்கும் ஜெயிலர் படம் வரைக்கும அவர் படம் நாங்கள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்து ஜாலியாக கொண்டாடுறோங்க தேட்டர் போனாலும் அலப்பறை தான் ஏன் பிடிக்கும் அவர் கர்நாடகாவில் தான் பிறந்தாரு ஆனால் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் அவரை தான் தமிழ்நாட்டில் தான் பிறந்தாருனு நாங்கள் தூக்கி வைச்சே கொண்டாடுறோம் அந்த அளவு நாங்கள் கொண்டாடுவோம் என்னா பெரிய பிரச்சின கர்நாடகா அப்படி இப்படின்னு சொன்னாலும் நாங்கள் வந்து அவரை வந்து கொண்டாடுவோம் அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சினையே இல்லை அவர் நடித்த படம் எங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோ ஸ்டைலு அவர் மாதிரி ஸ்டைலு வந்து யாருமே பண்ணவே முடியாது அப்படி பண்ணுவார் அவர் வந்தாலே ஸ்க்ரீனில் வந்து விசில் பறக்க நாங்கள் வந்து அமர்க்களம் பண்ணிவிடுவோம் அப்படி கொண்டாடுவோம் அவரை ஸோ எனக்கு பிடிச்ச ஆக்டர் பார்த்தீங்கன்னா ரஜினி ரஜினி படத்தில் எனக்கு பிடிச்ச படம் பார்த்தீங்கனா பாஷா சந்திரமுகி இதேமாதிரி படமெல்லாம் சொல்லலாம் அப்புறம் சமீபத்தில் வந்த ஜெயிலர் ஜெயிலரெல்லாம் தும்சம் பண்டார் தலைவர் அப்படியே ஒருமாதிரி புல் அரிக்குது சொல்லுவாங்க இல்லையா அதுமாரி இருந்தது ஏன் அவர் கருப்பு வேறேயா நானும் கருப்பு ஸோ அவரை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் தான் தேட்ரில் வந்தாலே சும்மா கிழி தான் சொல்லுவோம் அவர் பிடிச்ச டயலாக் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்னமாதிரி அப்படின்னு சொல்லுவார் இது வரைக்கும் ஏன் ரஜினி தம் தமிழ்நாட்டில் நடித்தாலும் இந்திய அளவில் பேசக்கூடிய ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினிகாந்த்து அவர் உண்மையான பேர் வந்து சிவாஜி கெய்க் குவார்ட் சிவாஜி ரகு கெய்க் குவார்ட் ஆனால் அவர் தமிழ்நாட்டு வந்து ரஜினி பாலச்சந்தர் அவர்களால் குருநாதர்னு சொல்லுவோம் அவர் வந்து ரஜினிகாந்த் பேரை வைச்சாரு ஸோ அப்படிபட்டவரு தலைவர் அவர் உண்மையான பேரை மறைத்து தன் குருக்காக பேரே மாற்றி இப்போ தமிழ்நாட்டு மக்கள் மேலே அவ்வளோ ஒரு இது பாசமும் சில நல்ல விஷயங்களும் சமூக சேவையும் பண்ணிகிண்னு இருக்கார் அதுமாரி அதனால் தான் அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் வயது கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு வர போகுது ஆனால் இது வரைக்கும் அவர் வந்து வயதான மாதிரியே தெரியாது இப்போ ஒரு அடுத்த படம் ஒன்று வர போகுது லோகேஷ் கனகராஜ்ஜில் அதோடய ஃபஸ்ட் லுக் வேறு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க செம்மையாக இருந்தது பார்க்கவே ஸோ அவர் இந்த வயசுலேயும் எப்படி உதாரணமாக இருக்கார் பாருங்க இப்பவும் அவர்தான் ஃபஸ்டே ரஜினி தான் ஃபஸ்ட்டு அதுமாரி ஆள் அவர் அவரை பார்த்தாலே அப்படியே நெருப்பு பறக்கும் அதனால்தான் இந்த வயசுலேயும் எனக்கு இருபத்தாறு வயது ஆகுது சின்ன வயசுலருந்து இது வரைக்கும் அவரை எனக்கு பிடிக்கும்